சேஃப்ட்டியான திங்க்ஸுனா பைக் ரைட் பண்ணுறப்போ மோஸ்ட்டாக இந்த ரைடிங் ஜாக்கெட்ஸ் ஹெல்மெட்ஸ் அண்டு ஹேண்ட் க்ளவுஸ் அப்புறம் முட்டிக்கு போட்டுற நீஸ் அதெல்லாம் எப்பயுமே நான் ரைட் பண்ணுறப்ப என் கூட தான் இருக்கும் இப்போ சப்போஸ் நான் ரைட் பண்ணுறப்போ என்னோடய ஹெல்மெட் ரொம்ப வேர்த்தாலோ இன்னொரு ஹெல்மெட்டு இருக்கும் இதை மாத்திவிட்டு அதை போடுற மாதிரி அதே மாரியே தான் ஜாக்கெட் ரொம்ப இதாக இருந்தாலும் இன்னொரு ஜாக்கெட்டு ஒரு சேஃப்ட்டிக்கு வெச்சிருப்பேன் சேம் திங் க்ளவுஸும் வெச்சிருப்பேன் இது மாதிரி எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று எக்ஸ்ட்டா தான் இருக்கும் இப்போ சப்போஸ் என்னோடய வண்டியில் இப்போ ஏதாச்சும் இன்ஜில் இன்ஜின் ப்ராப்ளம் ப்ரேக்கு ஸ்லோவாக பிடிக்கிது செயின் ப்ராப்ளம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் உடனே நான் மெக்கானிக் ஷாப் எடுத்துட்டு போய்விட்டு மாத்திடுவேன் கண்டிப்பாக ஏன்னா நமக்கு சேஃப்ட்டி முக்கியம் தான் நம்ம ஓட்டுறப்போ ரா லாங் ட்ரிப் போகிறோம்னா நம்ம கண்டிப்பாக அதலாம் பார்த்துட்டு தான் போகணும் அது மாதிரி இப்போ ஒன் மந்த்துக்கு அப்புறம் ஒன் மந்த்து வண்டியை நம்ம செக் பண்ணி தான் எடுக்கணும் அப்படி செக் பண்ணாமல் விட்டால் பின்னாடி அது நமக்கு தான் கஷ்டம் எங்கேனா போய்விட்டு இருக்கறப்ப டக்குன்னு சடன்னா ப்ரேக் பிடிக்காம போய்விட்டு எங்கேனா ஆக்ஸிரண்ட் கூட ஆகலாம் டயரும் லாங்காக போய்விட்டு டயர் கூட தேய்ஞ்சிப் போய் எங்கேனா வழுக்கி விட்டு மண்ணில் இல்லை எங்கேனா விட்டு விழுந்து கூட ஆக்ஸிரண்ட் ஆகலாம் ஸோ மந்த்துக்கு மந்த்து அதை செக் பண்ணுறது நல்லது தான் ஸோ இது மாதிரி முக்கியமான விஷயம்லாம் எப்பயுமே ட்ராவல் பண்ணுறப்ப என்னோடு கூட இருக்கும் ஹெல்மெட்டு க்ளவுஸு அது மாதிரி எல்லாமே கூட தான் வெச்சிருப்பேன்